தமிழ்நாட்டிலேயே வந்து எந்த மாவட்டத்தில் வந்து அதிகமாக மக்கள் தொகை அடர்த்தி இருக்குதுனு கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா சென்னை ஏன்னு கேட்டிங்கன்னால் வந்து சென்னை வந்து தமிழ்நாட்டோடய தலைநகரம் ஸோ சென்னை வந்து தமிழ்நாட்டு தலைநகரமாக கிவந்து எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்ட மக்களும் அங்கே போய்ட்டு என்ன பண்ணுவாங்க வந்து வேலைக்காக சேர்வாங்க வேலைக்காக சேர்ந்து வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கடைகள் இருக்கும் நிறைய வந்து உணவகங்கள் இருக்கும் இது மாதிரி நிறைய நிறைய பெரிய பெரிய தொழிற்சாலைகளெலாம் இருக்கும் தொழிற்சாலைகளெலாம் இருக்கிறதால மக்களெலாம் அங்கே போய்ட்டு என்ன பண்ணுவாங்க வேலை பார்த்து சம்பாதிச்சிட்டு வந்து வீட்டுக்கு கொடுப்பாங்க அதனால் வந்து அப்படி மட்டும் மக்கள் வந்து வேலை பார்க்குறத்துக்கு மட்டும் அங்கே போகிறதில்ல வேலை பார்க்குற மக்கள் வந்து அங்கே தங்கக்கூடிய சூழ்நிலை வருது வேலை வேலை பார்க்கூடிய மக்கள் அங்கே தங்க கூடிய சூழ்நிலை வரதால அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கனால் வந்து நார்மலாக பார்த்தோனா இப்போ நாகப்பட்டினம் மாதிரி ஒரு ஊர் இருக்குது அங்கே பார்த்தோனா மக்கள் அடர்த்தி ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னால் வந்து அங்கே வந்து மக்கள் வந்து என்ன வேலை கிடைக்குதோ அது பார்த்துட்டு லைஃபை ரன் பண்ணிட்டு போய்டுவாங்க ஆனால் சென்னையில் பார்த்திங்கனா அதிகமாக வந்து மிக பெரிய வந்து மின்னணு தொழிற்சாலைகள் இருக்குது ஐடி டிபார்ட்மென்ட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் போது மிக அது அரசு அலுவலகங்கள் அங்கே தான் அதிகமாக இருக்கும் வந்து ஸோ வந்து மக்கள் தொகை அடர்த்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மக்கள் தொகை அடர்த்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால வந்து மக்களுக்கு தேவையான சில அடிப்படை வசதிகளை வந்து முழுமையாக வந்து கவர்மெண்ட் பண்ணிக்கொடுக்க முடியுமா கேட்டிங்கனால் வந்து முடியாது ஏனால் வந்து நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக மக்கள் தொகை இருக்கிற நிலத்துல வந்து அங்கே மிக பெரிய தீமை தீமைகளெலாம் ஏற்படும் என்னனு கேட்டிங்கன்னால் வந்து மக்களுக்கும் வந்து முழுமையான சுகாதாரம் கல்வி உணவு உணவூட்டம் எல்லாம் கொடுக்க முடியாது ஏன் என்ன தான் இப்போ நார்மலாக வந்து ஒரு சின்ன ஊர் இருக்குதுனா அங்கே வந்து அங்கே வந்து மக்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தேவையான இந்த மாதிரி பேசிக் உதவி எல்லாம் பண்ணிடலாம் ஆனால் இது மாதிரி பெரிய சிட்டி இருக்குதுல அந்த சிட்டி எல்லாம் வந்து இந்த மாதிரி பேசிக் உதவி எல்லாம் பண்ண முடியாது அதுக்கு காரணம் கேட்டிங்கனால் வந்து மிக பெரிய மக்கள் தொகையை வந்து கையாள்றது ரொம்ப கஷ்டம் மிக பெரிய மக்கள் தொகையை கையாளுறது ரொம்ப கஷ்டம் மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு தேவையான வந்து ஒரு நிர்வாக திறமை சார்ந்து ஒரு ஆளுமை தன்மை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இங்கே யாரும் கிடையாது ஸோ வந்து மக்கள் தொகை குறைந்த மாநிலம் மக்கள் தொகை அதிக மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கனால் வந்து மக்கள் தொகை அதிகமான உள்ள மாவட்டத்தில் வந்து நம்ம வந்து அதிகம் வந்து முக்கிய பங்கு வகிக்கணும்